ஆ வணக்கம் உங்களுக்கு என்ன மாதிரி மாடல் டிசைன்ஸ் இந்த மாதிரியெலாம் நீங்கள் சொல்கிறிங்களா ஆ சரி வாங்க உங்களுக்கு எல்லா டிரெஸும் காட்டுகிறோம் எந்த டிரெஸ் பிடிச்சிருக்குனு பார்த்துட்டு நீங்கள் உங்க டிசைன்ஸ் ஆ டி ஜீன்ஸ் குர்த்தீஸ் ஃபார்மல் டிரெஸ் எல்லாமே இருக்குது எல்லா கலெக்ஷனும் நியூ ட்ரெண்ட்டில் எல்லாமே இருக்குது ஆ எல்லா மாடலும் டிரெஸ்சஸ்ஸெலாம் இருக்குது ஆ ஆடி ஆஃபர் இருக்குது ஆனால் இன்றைக்கு இந்த ஒரு நாள் ஸ்பெஷல் மட்டும் தான் அந்த ஆஃபர் ஃபோர்ட்டி ஃபோர்ட்டி பர்சன்டேஜ் தள்ளுபடி இந்த மாதிரி டிரெஸுக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜ்லாம் இருக்குது ஆ எல்லா கலெக்ஷன் வெளியே விட இங்கே கலெக்ஷன்ஸ்ஸெலாம் சூப்பராக இருக்கும் ஒரு டைம் பாருங்க

ஆ ஓகே